சி சிறு சேமிப்பு சேமித்த கா காசை வச்சு ஒரு அமௌண்ட் வரும் பதினஞ்சிரூவாய் இருபத்தஞ்சிரூவாயி எங்களுக்கும் எனக்கு ஒரு அமௌண்டாக தருவாங்க ஸ்கூல்ல அந்த அமௌண்ட் வச்சு நான் இது எங்கள் அம்மாகிட்ட சந்தைக்கு போனால் உண்டியல் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லி அந்த உண்டியல்ல அந்த அமௌண்ட்டை நான் போட்டு வைப்பேன் அது அது கூட டெய்லி எனக்கு கொடுக்குற காசை நான் அது ஸ்டாம்ப் வாங்காமல் அந்த உண்டியல்லே போட்டு வச்சிட்டேன் அந்த உண்டியல்லே எப்பவுமே நான் அதில் உடச்சி நிறையிற வரைக்கும் யாரும் எடுக்க விடமாட்டேன் அது நிறஞ்சதுனா அது பொருளோ இல்லை எதோ ஒன்று நாங்கள் வாங்கனுன்னு நினச்சா அது எங்கள் வீட்டில வாங்கி தந்துருவாங்க மற்ற கூழாங்கல் சேகரிக்கிறபோது ஒரு கல் ஒரு டிசைனாருக்கு அது நான் பார்த்தது என்ன இது மாதிரி புதுசாக இருக்குதே அப்படின்ட்டு நான் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து காமிப்பேன் அப்போ எங்கள் தாத்தா சொல்லுவாங்க உனக்கு அது கிடச்சது பொக்கிஷமம்மா நீ அதை பத்திரமா பாதுகாத்துக்கோ யாருக்கும் கொடுக்க வேண்டாம் இது எல்லாருக்குமே கிடைக்காது இந்த கூழாங்கல் அப்படின்ட்டு அதை ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு கலராக வரும் அதையெல்லாம் கொண்டு வந்து நான் ஒரு மர பெட்டில போட்டு மூடி வச்சிருவேன் ஆனால் இன்னைக்கி வில மதிப்பு அது என்னனு எனக்கு தெரியாது ஆனால் இன்னும் அந்த கூழாங்கல்லு எங்கள் வீட்ல இருக்குது